சார் மனோகரன் சாரா ஆ நீங்கள் எங்கேயிருந்து சார் பேசுகிறீங்க ஆந்திராவிலேருந்து பேசுகிறீங்களா சார் ஓகே சார் சார் நான் ரம்யா பேசுகிறேன் சார் நான் தமிழ்நாட்டிலேருந்து ஆர்ஆர்ஆர் ப்ராண்டில் மஞ்சள் தூள் வந்து என் ஸ்டேட் ஃபுல்லாக நான் தான் சார் சப்ளை பண்ணுறேன் இங்கே வந்து மார்க்கெட்டில் உங்களோடய மஞ்சள் வந்து நல்ல தரமாக இருக்குதுனு கேள்விப்பட்டேன் சார் ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு டீல் ஏழு வருஷம் அந்த மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் ஒரு டீலர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கால் பண்ணிணேன் சார் உங்களுக்கு ஓகேவா சார் எங் நீங்கள் வந்து இப்போது தூள் பண்ணிக் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ரேட் போடுவீங்க இல்லை கெழங்கு கொடுத்தா எப்படி சார் போடுவீங்க இல்லை சார் நீங்கள் இங்கே அமௌன்ட்லாம் பேசிவிட்டீங்க அப்படினா எனக்கு ஓகேவாக இருந்தால் நான் நேரில் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் எப்படி சார் நீங்க பாக்கெட்டுக்கெலாம் அமௌன்ட் பேசுவீங்க பாக்கெட்டாக இருந்தால் உங்களோடய அமௌன்ட் எவ்வளோ இருக்குது ஓகே சார் ஓகே சார் நீங்கள் வந்து எப்படி சார் பண்ணுறீங்க இல்லை ஃபுல்லாக நீங்களே எல்லாமே ஓனாக பண்றீங்களா இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் கம்பெனி அந்த மாதிரிலாம் கொடுத்துப் பண்ணுறீங்களா ஓகே சார் ஆ ஒரு ஓகே சார் இந்த விஷ்னால் மஞ்சளை தவிர மர மற்ற மஞ்சள் அனுப்புங்கள் நான் வந்து உங்களோடய பொருள் ஓகேனால் நான் உங்கள்கிட்ட நேரில் வந்து பேசுகிறேன் சார் அப்போது நம்ம டீல் வச்சுக்கலாம் சார் ஓகேவா சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்